நான் ரீசண்டாக ஆன்லயனில் கேமிங் மொபைல் வந்து வாங்கியிருந்தேன் அது எய்ட் ஜிபி ரேம்மு ஒன் டொண்டி ஒன் டொண்டி எய்ட் ஜிபி ரோம் அது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கு அது வந்து முப்பத்தி மூணு வாட் வோல்ட் சார்ஜ் அது ஒரு ஃபாட்டிபை மினிட்ஸில் அது வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடும் அதுனோட பிராஸசர் வந்து ஸ்நாப்ட்ராகன் எய்ட் டுவல்லு சம பிராசஸரு அது கேமிங்காக கிரியே கிரியேட் பண்ண பிராசஸரு அந்த ஃபோனு ஃபோன் வந்து பிரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது